நான் எந்த இசைக்கருவியும் இது வரைக்கும் இசைச்சதில்லை எனக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற புல்லாங்குழலது வாசிக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது அது வந்து கிருஷ்ணரோடையதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ப பக்கத்தில் யாராவது வாசிச்சிட்டு போகும் போது ரொம்ப அதை விரும்பி கேட்பேன் அது வந்து வாங்கி வாசிக்கணும் அதை எப்படியாவது அது கற்றுக்குறனுங்குற ஆசை எனக்கு நிறைய இருக்குது இன்னும் எப்படியாவது அதை வாங்கி வாசிக்கணும்